எங்கள் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்தான் மொதல் மொழி தாய்மொழியே தமிழ்தான் அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரஃபெரன்ஸ் வந்து தமிழுக்கு தான் தருவாங்க எப்படி ஒரு க்ளாஸாகருக்கட்டும் எக்ஸாமாகருக்கட்டும் ஃபர்ஸ்ட் தமிழ்தான் வைப்பாங்க தமிழ் ஒன் தமிழ் டூ அப்படின்னுதான் இரண்டு பாகமாக பிரித்து வைப்பாங்க இலக்கணமும் இலக்கியமும் அப்படிதான் வைப்பாங்க இங்கே இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இலக்கணத்தையும் இலக்கியணத்தையும் சொல்லிதான் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறமாகதான் இங்கிலீ ஆங்கிலத்தில் இருக்க இலக்கணமும் இலக்கியமும் சொல்லித்தருவாங்க எங்கள் தமிழில் இருக்க இலக்கணம் வச்சுதான் ஆங்கில இலக்கணம் ஒப்பிட்டு புரிகிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு தமிழ் எங்களுக்கு வளர்ந்திருக்கு கையும் கொடுக்குது எல்லா ஆசிரியர்களும் அப்படிதான் எங்களுக்கு பயன்படுத்துறாங்க இங்கே தமிழில் இப்போ இறந்தகாலம்னால் இங்கிலீஷில் பாஸ்ட்டுனு சொல்லுவாங்க எங்களுக்கு த இங்கிலீஷில் எது எது புரியாதோ அது தமிழ் மூலமா சொல்லி எங்களுக்கு தமிழ்லேயே புரிய வைப்பாங்க நாங்கள் தமிழ்லேயே இங்கிலீஷோடய க்ராம்மரை புரிஞ்சுப்போம் அந்த அளவுக்கு தமிழில் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அது இல்லாமல் நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே வேணாலும் எங்களுக்கு புது புது தமிழாகருக்கும் எல்லாமே இப்போ ஒரு கொங்கு தமிழ் அந்த தமிழ் இந்த தமிழ்னு இருக்கும் நல்லாவே எங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் தரும் அது இல்லாமல் அது எல்லாமே படிப்பில் ஒரே தமிழாகிடும் தூய தமிழாக மாறிவிடும் அதனால்தான் தமிழோடய ஒற்றுமை என்ன தமிழ் இப்போ மொழியை பிரித்து பிரித்து ஸ்லாங் வேறே மாதிரி பேசினாலும் நாங்கள் படிப்பில் வந்தால் எல்லா மொழியும் ஒரே ஸ்லாங்கில் தான் வரும் ஒரே மாதிரி தூய தமிழில் தான் வரும் அதுதான் எங்கள் தாய்மொழியோடய மிக சிறப்பு